புதிதாக பிறந்த குழந்தைகள் சுகாதாரமாக சூழ்நிலையில் இருப்பதற்கும் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும் நம்ம நாம் தான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம நம் குழந்தைகள் பிறக்கும் ஹாஸ்பத்திரி மிகவும் தூய்மையாக தூய்மையாக இருக்க வேண்டும் அங்கு வந்துட்டு அங்கு வந்து மற்ற நோயாளிகள் நோ மற்ற நோயாளிகளும் வருவார்கள் அவர்களிடம் இருந்து இந்த குழந்தைகளை சற்று தொலைவாகவே வைத்திருக்க வேண்டும் ப இருவரும் ப அருகில் அருகில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏ இ எளிமையாக அவர்களதின் நோய் தொற்று தொற்று நோய் தொற்று ஏற்பட்ருவிடும் அவர்களை செ எவ்வளோவுக்கு எவ்வளோ தூரமாக வைக்கிறார்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அந்த ஸ் குழந்தைகளுக்கு சுகாதாரமாக இருக்கும் அதே போன்று ஆ ஆ ஆ ஹாஸ்பிட்டலை தொர ஹாஸ்பிட்டலை துர சுத் சுற்றியும் அவர்கள் வந்து சு மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் வந்துட்டு வேற எந்த கே வேன் எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருக்க வே வைத்திருக்க வேண்டும் எவ்வித அசுத்தமான பொருட்களையோ அல்லது மெடிக்கல் வேஸ்ட்டுகள்ளையோ ப்ராப் மெடிக்கல் வேஸ்ட்டுகளை ப்ராப்பராக குப்பையில் போடாமல் அங்கெங்கே போட்டிருந்தால் அதில் இருக்கும் தொற்றுகளும் குழந்தைகளை ஏதுவாக பைத்து பாதிக்கப்படும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பே ஒவ்வொரு தனித்தனியான மருந்து பெட்டிகள் வைத்து குழந்தைகளை இது பண் பழக வேண்டும் ஏ ஆள் ஏற்கனவே போட்ட ஊசி கோ ஒரு குழந்தைக்கு போட்ட ஊசியை இன்னொரு குழந்தைக்கு போடுவது தொற்றை எளிதில் ஏற்படுத்தும் இவ்வாறு நம் நம் அதேபோன்று நமது வீ வீடையும் நாம் வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்மம் ஏ ஏனென்றால் ஆம் மருத்துவமனையில் நமது குழந்தைகள் ஒரு ஒரு வாரமோ ஒன்றரை வாரமோ தான் இருக்கும் மற்றபடி நம் குழந்தைகள் அனைவரும் வீட்டை சுற்றியே தான் விளையாடுவார்கள் மி அதுவும் குழந்தைகள் என்றால் தரையில் ஓடி ஓடி ஆடி விளையாடுவார்கள் நமது தரையும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த தரையை நாம் வந்து மிகவும் க சு சுத்தமாக வைத்திருக்கவும் தினமும் ஒரு முறை காலை ஒரு முறை மாலை ஒரு முறை அல்லது ஒரு முறையாவது நமது தரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த தினமும் ஒரு டெட்டாலோ அல்லது வேற எதோ மருந்தை வைத்து நமது தரையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் குழந்தைகளின் குழந்தைங்களின் வாய் கைகளை வாய்க்குள் செல்ல விடாமல் நாம் முடிந்தளவு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனால் நான் அனைத்து கை மூலயமாகத்தான் வாய்க்குள் செல்கிறது என்று நமக்கு தெரியும் அவ்வாறு இவ்வாறு நம் சிறு சிறு நடவடிக்கையின் மூலம் நமது ஸ் குழந்தைகளை நாம் சுகாதாரமான சூழலில் இருப்பதற்கு நம்மால் முடிந்தளவு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள கொடுக்க முடியும்